பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இருவத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முப்பது பன்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது